என் வாழ்க்கையில் என்னோடய லட்சியம் என்னென்னு பார்த்துக்கிட்டாவே என் குழந்தைகள நல்லா படிக்க வைக்கணும் என் குழந்தைகள நல்லா பெரிய ஆளாக்கணும் எல்லாத்துக்கு முன்னாடியும் ஆளாக்கணும் அதுதான் என்னுடைய லட்சியம் நான் திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா எங்கள் வீட்டுகாரோட சப்போர்ட் எனக்கு இல்லை நான் தனிப்பட்ட முறையில்தான் என் குழந்தைகள காப்பாத்திக்கிட்டு வரேன் அந்த குழந்தைங்க நான் படித்த படிப்பை விட ஜாஸ்த்தி படிக்கணும் நான் படுகிற கஷ்டத்தை அந்த குழந்தைங்க பட கூடாது அந்த குழந்தைங்க ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு வரணும் நல்லா படிக்கணும் அதுக்காக அதுதான் என்னோடய குறிக்கோளாக நான் வச்சிருக்கேன் அந்த குழந்தைங்க வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அதுக்காக நான் என்றைக்குமே பாடுபடுவேன் என்னோடய பாடுபடுறதை நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் என் கொழந்தைங்க நல்லா இருக்கிறக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்படுகிறது நான் தயாராக இருக்கேன் இதுதான் என்னோடய வாழ்க்கையோட லட்சியம்